அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருவத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று